நம்ம இங்கே இப்போ இப்போ நம்ம சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக பாலம் பாலங்கள் வந்துட்டு எதுவும் கட்டமைப்பு கட்டமைப்பு பண்ணலை ஆனால் இப்போ பார்த்தீங்கனா பாலம் நிறைய வந்துடுச்சி அங்கெங்கே நிறைய பாலம் கட்டி விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா பொருளாதாரம் மேம்பாடு வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது வந்துட்டு அங்கே நிறையா வந்துட்டு ஷாப்பிங் மால் வந்துட்டு நிறைய நிறைய வந்துட்டு கட்டியிருக்காங்க நிறையா வசதிகள் வந்துட்டு இப்போ எங்கே பார்த்தாலும் வந்துட்டு அன்றாட வாழ்வுக்கு வந்துட்டு என்னென்ன தேவையோ அது எல்லாம் சேலத்தில் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரியே வந்துட்டு பண்ணியிருக்காங்க அண்ணா பூங்கா இருக்குது பூங்காவை குழந்தைகள் விளையாடுறதுக்காக பூங்காவை வந்துட்டு மேம்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் குடியிருப்பு கட்டடங்கள் வந்துட்டு குடியிருப்பாளர்கள் மீதான தாக்கம் வந்துட்டு எதுவும் இல்லாமல் இருக்குது யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு வந்துட்டு பொருளாதாரம் மேம்பாடு அடைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா ஜவுளி ஜவுளி இதில் பார்த்தீங்கனா ஜவுளி விற்பனையில் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு வங்கி கடன் வந்துட்டு வங்கி கடனில் வங்கியில் வந்துட்டு வசதி அளிச்சுட்ருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான பொருளாதார ரீதியாக என்னென்ன தேவையோ அத்தனையும் வந்துட்டு மேம்பாடு பண்ணிக் கொடுத்துட்ருக்கறாங்க அவங்கள எங்கள் மக்களோட வாழ்க்கை முறை பார்த்தீங்கனா சீரமை சீரமைப்போடு எந்த பாதிப்பும் இல்லாமல் சேலம்ல வந்துட்டு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி நிறையா மாற்றங்கள் வந்திருக்கு எங்கே போனாலும் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான பொருள் கிடைக்கிற மாதிரி எல்லா விதமான வசதிகளும் அமஞ்சி அமைக்க அமைக்கப்பட்டிருக்குது சேலத்தில் அதனால் சேலம் பல ஆண்டுகளாக இதுக்கும் முன்னாடி இருந்த ஆண்டுகளை விட இப்போ வந்துட்டு பொருளாதார ரீதியாக உள் கட்டமைப்பின் அடிப்படையில் இவ்வளோ மாற்றங்களை வந்துட்டு இவ்வளோ மாற்றங்கள் வந்துட்டு பங்களிச்சிருக்கிறாங்க இங்கே இங்கே வாழ்ற இங்கே இங்கே வாழ்ற எங்கள் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது